ஆமாம் மேடம் மேடம் இப்போது வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்ம செய்கிற செட் வந்து பதிமூணு பொருள் மேடம்

பீரோ கட்டில் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் செட்டு அஞ்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டூல் ரெண்டு விஐபி சேர் ரெண்டு சோஃபா ஒன்று மொத்தம் பதிமூணு பொருள் டீப்பா பன்னெண்டு ப பிளஸ் ஒன்று பதிமூணு பொருள் மேடம் உங்களுக்கு வந்து தேக்கில் வேணுமா பூவரசில் வேணுமா தேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் பீரோ வந்து ஆ நாற்பதாயிரம் ரூபாய் வரும்

பூவரசுன்னா ஒரு ரெண்டு ரூபாய் கம்மியாக வரும் தேக்குன்னு பார்க்கும்போது ரெண்டு ரூபாய் அ டிஃப்ரென்ஸ் வரும் அவ்வளோ தான் மேடம் தேக்குலேயே கொடுத்து எல்லா டிசைன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸாப்பில் சென்ட் பண்ணிவிட்றன் மேடம் அது வந்து நமக்குப் பக்கத்துலேயே கடை இருக்குது நீங்கள் சொன்னிங்கன்னா ஆட்ரு செய்ய சொன்னிங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி நானே கொடுத்துடுவன்

கண்டிப்பாக ரெடி பண்ணிவிடலாம் மேடம் நீங்கள் வந்து அ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் வந்து ஜிபேவில் பே பண்ணி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பொருளை வந்து நான் உங்களுக்கு நானே கொண்டு வந்து வீட்டில் இறக்கிடுவன் மேடம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம் எல்லா டிசைன்ஸும் நான் வந்து அனுப்பி விடுறேன் நீங்கள் எது ஓகேன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ரிட்டன் பண்ணி விடுங்கள் பண்ணிவிட்டிங்கன்னா அந்த டிசைனை நான் கண்டிப்பாக எடுத்து செஞ்சு குடுத்துட்றன் தேங்க்யூ மேடம்